எனக்கும் ஏன் கணவருக்கும் வந்துட்டு திருமணநாள் வந்து வரதா இருந்துச்சு அதனால் வந்து அமேசான் செயலி மூலியமாக அவருக்கு ஒரு அன்பளிப்பு கொடுக்கலாம் எதாவது வாங்கி பரிசுமாதிரி அப்படின்னு சொல்லிவிட்டு யோசித்திட்டு இருந்தேன் ரொம்ப நாளாகவே வந்து ஏன் கணவர் வந்துட்டு ஒரு பச்சை கிளி பச்சை கலரில் வந்துட்டு ஒரு சட்டை ஒன்று கேட்டுவிட்டு இருந்தாங்க அதேமாதிரியே தேடி பார்க்கும்போது கிடைச்சிருந்துது அதுவந்து நல்லா கலராக அழகாக இருந்துச்சு பாக்கிறதுக்கு அதோட விலையும் பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஆயிரத்தி ஐநூரூபா கிட்டக்க இருந்துச்சு சரி ஓகே நல்லதுதான் அப்படின்னு சொல்லிவிட்டு அதை பார்த்து நான் ஆர்டர் பண்ணிணேன் அமேசான் செயலி மூலியமாக நான் ஆர்டர் பண்ணி எனக்கு ரொம்ப லேட்டாக தான் வந்து அது கொண்டாந்து கொடுத்தாங்க டெலிவெரி பண்ணிணாங்க ஒரு பத்து பதினஞ்சு நாள் கழித்துதான் வந்துட்டு பண்ணாங்க அதுக்குள்ளே எங்கள் திருமண நாளும் வந்து முடிஞ்சிடுச்சு அன்பளிப்பும் கொடுக்க முடியல சரி என்னடா எப்படி வந்திருக்குனு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த இதல்லாம் பிரித்து பார்த்தோம் அப்படீன்னா நான் ஆர்டர் பண்ணது வந்து கிளி பச்சை கலரு அதில் பார்க்கும்போது ரொம்ப நல்லாயிருந்துச்சி இந்த செயலியில பார்க்கும்போது ஆனால் வந்திருந்தது என்ன அப்படீன்னா ஒருமாதிரி பழுப்பு நிறத்தில் வந்துட்டு பாசி பச்சை கலரில் வந்திருந்துது ரொம்ப எப்படி சொல்வது டல்லான கலரில் வந்திருந்துது பார்க்கவே நல்லா இல்லாதது மாதிரி வந்துருச்சிச்சு ரொம்ப கஷ்டமாக போச்சு அதை பார்த்தோன அதில் போட்டிருந்த அந்த தையல் இது எல்லாம் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சம் பிரிஞ்சு பிரிஞ்சு இருந்துச்சு சில எடத்தில் வந்து கிழிஞ்சும் இருந்துச்சு சில இடத்துல வந்து ஓட்டையாவே இருந்துச்சு அதுமாதிரி சட்டையில் உள்ள அந்த பொத்தான்லாம் வந்துட்டு சில இடத்துல நல்லாருந்துச்சு சில இடத்துல கலர் மாறி இருந்துச்சு சேஞ்சாகி இருந்துச்சு கை பார்த்தோம் அப்படின்னா அதில் வந்துட்டு ஃபுல்லாக இருந்துச்சு கையோட அளவு ஆனால் இதில் பார்த்தா ஆஃப் ஹாண்ட் மாதிரி கொடுத்துருந்தாங்க பாதி அரை கை சட்டை அளவுதான் கொடுத்துருந்தாங்க முழு கை சட்டை இல்லாமல் எங்கள் வீட்டுக்காரரு வந்து முழு கை சட்டை வச்சுதான் எப்பவுமே வந்து சட்டை போடுவாங்க அரை கை சட்டை வைச்சிருந்ததுமே வந்துட்டு எனக்கு வந்து என்னடா அது அப்படிங்குற மாதிரி ஆயிடிச்சு ஒரு அன்பளிப்பாக கொடுக்க போய் வந்து இது அன்பளிப்பு மாதிரி இல்லாமல் என்னடா இதை வாங்கினோம் அப்படிங்குற மாதிரி ஆகிடிச்சி அதனால் நான் திரும்ப அதை மாற்று ஏற்பாடு பண்ணி வேற கொடுக்க சொல்லி நான் வந்து அதை அனுப்பிவிட்டேன் இல்லை அப்படின்னா நான் கட்டின பணத்தையும் வந்துட்டு எனக்கு திரும்ப கொடுங்கனு சொல்லி அனுப்பிவிட்டேன் ஏன்னா நான் முன்னாடியே வந்துட்டு என்னோட பணம் பரிவர்த்தனை வந்துட்டு நான் வந்து அந்த இதில் பண்ணிட்டேன் செயலியில் வீட்டில் கொண்டாந்து வந்து கொடுக்குற மாதிரி வச்சுக்கிட்டேன் அதனால் வந்து இந்த பணத்தை வந்துட்டு எனக்கு திருப்பி தர சொல்லி நா வந்து அவங்களுக்கு கோரிக்கை வைச்சேன் ஆனால் இப்போது வரைக்கும் வந்துட்டு அவங்க இந்த கோரிக்கையை வந்து நிறைவேத்தவே இல்ல நான் குறுந்செய்தி நிறையா அனுப்பி பார்த்தேன் எனக்கு வந்து எந்த விதமான பதிலும் இல்லாமல் அவங்க வைச்சிருக்காங்க எனக்கு ரொம்பவும் மன உளைச்சலில் நான் இருக்கேன் எனக்கு ரொம்பவும் கஷ்டமாக போச்சு இதனால